முதலில் ஆணுக்கு இருவத்தஞ்சு வயது ஆனொடணே பெண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பெண்ணு எப்படி பார்ப்பாங்கனா மாப்பிள்ளையோடு ரெண்டு வயது கம்மியாக இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க இல்லாட்டி சேம் ஏஜாக உள்ள பெண்ணா பார்ப்பாங்க பார்த்ததுக்கப்புறம் அவர்களுக்கு புடிச்சு போச்சுனால் மாப்பிள்ளை வீடு வந்து பெண்ணு வீடு பார்க்க போவாங்க பெண்ணு பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் நேருக்கு நேராக பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடு வந்து அவங்க பெண்ணுக்கு வந்து பூ வச்சு விடுவாங்க பூ வச்சதுக்கப்புறம் பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க போவாங்க அப்போ வந்து நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலாம் அப்படினு தேதி குறிப்பாங்க தேதி குறிச்சதுக்குப்புறம் நிச்சயதார்த்த வேலை நடக்கும் அவங்க மண்டபம் பார்ப்பாங்க சமையல் பற்றி தேடுவாங்க அப்புறமேலு நிச்சயதார்த்தம் நடக்கும் ரெண்டு ஊருக்காரங்களும் கலந்து பேசி அவங்க நிறை குறையெல்லாம் சொல்லி தாம்பூலம் மாற்றுவாங்க தாம்பூலம் மாற்றி இந்தப் பெண்ணுக்கு இந்தப் பையன்தானு சொல்லி நிச்சயம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் திருமண வேலையான இன்விடேஷன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க கல்யாண திருமணம் ஆவறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீட்டில் வந்து பந்தக்கால் ஊனுவாங்க மாப்பிள்ளை வீட்டில் ஏன்னால் அந்த வீடுதான் கல்யாண வீடுனு எல்லாத்துக்கும் தெரியறதுக்காகப் பந்தக்கால் ஊனுவாங்க அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும்